எங்கள் ஊரில் விவயசாயிக்கு ஆதரவாகலாம் நிறையா உழவர் சந்தை அக்ரிகல்ச்சர் ஆஃபிஸ்ஸர் எல்லாம் நிறையா இருக்கு அதில் வந்து விவசாயிகள் வந்து நெல்லுலாம் இது பண்ணி ஹோல்சேலாக இது உழவர் சந்தைக்கு இந்த காய்கறிகள் அதெல்லாம் அவங்களே விளைச்சலாக பண்ணி வந்து ஊருக்கு ஊராக அந்த மாதிரி வந்து உழவர் சந்தைக்கு இந்த வேளாண்மை துறைக்கெல்லாம் கொடுத்துருவாங்க அக்ரிக்கு ஆஃபிஸ்க்கெல்லாம் அப்றம் அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அவங்க ஒரு லாபம் அப்றம் அது வந்து வேளாண்மை துறை வந்து அது உழவர் சந்தை அவங்களும் ஒரு அமௌண்ட்டில் வாங்கி மக்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க முதல்லலாம் உழவர் சந்தையில் வந்து ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ விவசாயம் கொஞ்சம் டல்லாக இருந்ததால் அங்கேயும் கொஞ்சம் ரேட் அதிகம் அதனால் அவுங்களும் விவசாயிகளுக்கு என்னடா நம்ம ஒரு விலை விளைச்சல் இல்லையே அப்படின்ட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க அதனால் அப்றம் வேளாண்மை துறை அக்ரி ஆஃபிஸர்க்கெல்லாம் போனால் அப்புறம் அங்கே போய் அவங்க வந்து விவசாயிகள் நேரடியாக பார்த்து உங்களுக்கொரு அமௌண்ட் கொடுத்துறோம் நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் பண்ணுறது எங்களுக்கு கொடுங்க அப்புறம் பண்ணி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க